இப்போ மார்க்கெட்டெலாம் துணிகள் வந்து நிறைய வந்துட்டு நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்தாக்குல பெரிய பிள்ளைங்களுக்கு தகுந்தாக்குல ரெண்டு விதம் அந்தமாதிரி நிறைய வந்துருக்குது இதில் கைத்தோர்க்க கைத்தறியில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க வந்து உழைப்ப போடுறாங்க அவங்க மேன்வல் ஒர்க்கை போடுறாங்க அவங்க உழைப்ப போடும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு சே ஒரு சேலை நெய்கிறதுக்கே அவங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகுது இத்தனை வாரம் ஆகுது அப்போ இத்தனை வாரம் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒங் அவங்க த செய்கிறது ஒரே ஒரு சேலை தான் ஆனால் அதுக்கு எடுத்துக்கிற நாட்கள் வந்து ரொம்ப அதிகம் அதனால அதை அது வந்து என்ன பண்றதுன்னால் அதோடய ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த நார்மல் புடவைய விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதை வாங்குகிறதுக்கு வந்து மக்கள் வந்து விருப்பப்படணும் இப்போ ரெடிமேடில் மார்க்கெட்டில் வர ரெடிமேட் ஆடைகள்லாம் எப்படி இருக்குது நிறை நிறைய இருக்குது அதுலோட ஒர்க்ஸ்லாமே நிறைய இருக்குது ஆனால் அதை அதை வந்து டக்குன்னு ஈஸியாக நம்மளால் வாங்கிட முடியும் ஆனால் இந்த கைத்தறி பண்றவங்கள் உள்ள துணியை வாங்குகிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது அதை நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரியவே இல்லை கைத்தறியில் என்ன பலன் இருக்குது அதில் அதை அதை உடுத்தும்போது ஒரு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அது தெரியாது நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது ரெடிமேடுக்குப் போகிறோமா இப்போ கடைக்குப் போகிறோமா ஈஸியாக போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த ட்ரெஸ்ஸை மட்டுமே எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படியே வியர் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம கைத்தறியில் உள்ள அந்த நெசவாளர்கள் வந்து அவங்களுக்கு தொழிலே அதுதான் அந்த தொழில் மட்டும் தான் அவங்கள வந்து காப்பாற்றும் அவங்க என்ன பண்ணுறாங்க அழகா அந்த நூல்களெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பர் பண்ணி அதுக்கு ஒரு சாயம் எடுத்து அந்த சாயத்து மேல் போ அந்த கலரிங்லாம் நல்ல பண்ணி என்னென்ன கலர் எது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்க அதை ப்ரிப்பர் பண்ணி அதை போட்டு அவங்க ஒவ் அவங்க ஒவ்வொரு தறி விடம்போதுமே அவங்க அந்த வேலையை வந்து நல்ல அழகாக செய்கிறாங்க செஞ்சு அதை ஒரு சேலையை கொடுக்குறதுக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னால் நம்மளுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது அந்த துணியை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கும்